ரீசெண்ட்டாக வந்து போட்டு ஹெட்செட் நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்ப இம்பார்டன்னாக தேவைப்பட்டதுனாலதான் அதை வாங்கியிருந்தேன் ஒயர்லெஸ் ஹெட் ஃபோனு அது ரிஸீவ் பண்ணும்போது அது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ தவுசன் அபோவ்னு இருந்துச்சு அந்த டைமில் வந்து எனக்கு ஆஃபரும் இருந்துச்சு எனக்கு தேவையும்பட்டுச்சு அந்த ஹெட் ஃபோனு அதனால் நான் அந்த டைம்மை வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் ஆர்டர் பண்ணிண உடனே அது டூ டேஸ்லேயே எனக்கு அது கிடச்சிடுச்சி அதை அந்த டூ டேஸ்லேயே எனக்கு வந்து அது கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா எனக்கு அது ரொம்ப தேவைப்பட்டதுனால வந்து எனக்கு அது சீக்கிரம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு கிளியராக சவுண்டும் எனக்கு நல்லா கேட்டுச்சு அப்புறம் வந்து அந்த ஹெட்ஃபோனில் பாட்டு அந்த பேக்கிரவுண்ட் மியூசிகெலாம் தனித்தனியாக அழகாக நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு அந்த ஹெட்செட் ரொம்ப புடிச்சு இருந்துச்சு அதை நான் எங்கே போனாலும் கொண்டு போயிட்டிருக்கேன் இருந்தாலும் அதை நான் ஜாக்கரதையாக யூஸ் பண்ணிட்டிருக்கேன் எங்கேயும் விழாமல் ஏன்னா ஒயர்லெஸ் ஃபோன் ஹெட் ஃபோனுங்கிறதுனால ஸோ எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு ப்ராடக்ட்டாக இருக்குது